நம்ம வந்து இப்போது அடையாளம் தெரியாத நபர் வந்து ஆதார் கார்டு நம்பர் ஏடிஎம் கார்டு அப்பறம் பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் வந்து கேட்டால் கொடுக்கக் கூடாது அப்பறம் அடையா அடையாளம் தெரியாத நபர் வந்து இப்போ ஃபோன் நம்பர் கேட்டாலும் கொடுக்கக் கூடாது அப்பறம் ஃபோனில் வந்து ஃபோனில் வந்து நமக்கு உங்க ஊர் என்ன உங்க பேர் என்ன உங்க ஃபோன் உங்கள் அட்ரஸ் கொடுங்க அப்படில்லாம் கேட்டால் கொடுக்கக் கூடாது அடையாளம் தெரியாத நபர்லாம் ஃபோன் பண்ணியிருப்பாங்க கட் பண்ணிட்டு ஃபோனை ப்ளாக்கில் போட்டுடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாக்ராமு இன்டர்நெட் வழியா வந்து அடையாளம் தெரியாத நம்பர் வந்து இது பண் அடையாளம் தெரியாத நபர் வந்து வாட்ஸப்பில் இது ஃபோ ஃபோட்டோ அனுப்புங்கள் ஆதார் கார்டு ஃபோட்டோ அனுப்புங்கள் அப்படின்னு கேட்டாலாம் அனுப்பக் கூடாது நமக்கு வந்து இன்ஸ்டாக்ராமில் அனுப்பக் கேட்டாலும் அனுப்பக்கூடாது இதில் நமக்கு வந்து இது வந்து நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது இதில் நம்ம நல்ல விஷயத்த மட்டுந்தான் எடுத்துக்கணும் கெட்ட விஷயம் எடுத்துக்கக் கூடாது